நான் இப்போ கையில் போன் வெச்சிங்கிறேன்னா போனில் டிக்கெட் புக் பண்ணணும் புக் பண்ணறது ட்ரெயின் எங்கே வருது எந்தெந்த டைமுக்கு வருதுன்னு தெரியாது எனக்கு பக்கத்தில் இருக்கவங்கிட்டே போய் கேட்பேன் இந்த ட்ரெயின் புக் பண்ணிக்கொடு டிக்கெட்டு அது எந்த டைமுக்கு வருதுன்னு எங்கே வருதுன்னு கேட்டு சொல்லுங்கள் என்ன ஊருக்கு போகுதுன்னு சொல் எனக்கு காட்டிக் கொடுங்க அப்படின்னு கேட்பேன்